கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அந்த நான் எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆயிடுச்சு அப்போது வந்து கல்யாணம் ஆன புதுசில் ஒன்றும் கிடயாது இங்கே ரொம்ப காடாக இருந்துச்சு ரொம்ப வெளியில் போகணுன்னாவே பயப்படுவேன் அந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே செடி கொடி அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து எல்லாம் நல்லா இருக்குது பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்குது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே சிறுவர் பூங்கானு சொல்லிவிட்டு இங்கே பண்றாங்க அது வந்து ஏரியாக இருந்துச்சு ரொம்ப அழுக்காக ஒரு மாதிரியாக இருந்துச்சு அந்த ஏரி பார்த்தாவே பயமாகருக்கும் இப்போ வந்து எல்லாமே சிறுவர் பூங்கா போட்டு பண்ணோன்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க அது ஒரு இது மாவட்டத்தில் தயாரித்திட்டுருக்காங்க அப்புறமா வந்து எல்லாம் ஊரெல்லாம் இப்போது செடி இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கு இப்போது மலைங்க இருக்குது சுற்றியும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து சுற்றி மலை இருக்குது மூணு மலையும் வீடு சுற்றிருக்கு அது வந்து நல்லாயிருக்கு